நண்பரே நான் உங்கள் ஊருக்குதான் வந்திருக்குறேன் உங்கள் ஊரில் ஓலா உபரெலாம் இருக்குமா ஓகே ஓகே சரி இப்போ இந்த ஓலாவில் இருந்து வரவங்க சரியான டைமுக்கு வந்துவிடுவாங்களா அந்த டிரைவரு ஃபோன் பேசாமல் ஓட்டுவாரா ரொம்ப ஸ்பீடாயெலாம் போக மாட்டாருல்ல ஏன்னால் உடம்பு சரியில்லாதவங்களை ஏற்றிக்கிட்டு போகணும் நய நயன்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாருல்ல வண்டி சுத்தமாக இருக்குமா சரியான நேரத்துக்கு கொண்டு போவாரா ஒழுங்கா ஓட்டுகிறவங்களா இருப்பாங்களா அதில் நான் என்னமோ கேள்வி பட்டேன் ஓலாவில் எப்போது பார்த்தாலும் இரநூறு ரூபா அதிகமாகவே தான் கேட்பாங்கலாமா அப்படி அப்படி கொடுக்கணுமா பணம் நல்ல டிரைவர் தானே ஃபோனெலாம் பேசிக்கிட்டே ஓட்ட மாட்டாருல்ல